சக்தி மொபைல் ஷாப்புங்களா நான் இங்கே பங்களாபுதூர்லேருந்து பேசுகிறேன் நான் ஒரு புது புது ஃபோன் எடுக்கலாம்ட்டுருக்கேன் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா

ம் ம் ம் ம் ம்

விவோ இருக்குதுங்களா அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுறீங்களா ஆ சரிங்க ஆ சரி ஆ சரி ஆ பன்னண்டாயிர பன்னண்டாயர ரூபா அதுக்கு கொஞ்சம் ஒரு ஐந்நூறு அந்தமாதிரி இருந்தால் போதும்

ஆ சரிங்கண்ணா அது என்ன மாடலுங்கண்ணா ஆ சரிங்க அது ரேம் எவ்வளோன்னு ஆ ஆ சொல்லுங்க

ம் சரிங்கண்ணா ஆ சரிங்க ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓகே ம் ஆ ஓகேங்கண்ணா ஆ ஓகே ஆ சரி ஆ ஓகேங்க இப்போ மொபைலில் ஏதாவது ஆ ஓகேங்கண்ணா ஏதாவது மொபைலில் ப்ராப்ளம் வந்தால் நீங்களே சர்வீஸ் பண்ணி தருவீங்களா ஆ

ஆ ஆ ஓகேங்கேண்ணா ஆ ஓகேங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா இல்லைங்கண்ணா இந்த மொபைலே போதும் ஆ ஓகேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா கேஷ் ஆன் டெலிவரிதாங்கண்ணா

ஆ வந்து வாங்க்கிறேங்கண்ணா ஆ சரிங்க நானே வந்து வாங்க்கிறேங்கண்ணா ஆ வாங்க்கிறேன் ஆ ஓகேங்க ஆ தேங்க்யூ